நான் ஓரளவுக்கு சமைப்பேன் ஆனால் ஒரு சில டிஷ்ஷஸ் வந்து நான் நல்ல முறையிலயே நல்லா டேஸ்ட்டாகவே சமைப்பேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி மஸ்ரூம் பிரியாணி அந்தமாரியெல்லாம் செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லாருக்குன்னு சொல்லுவாங்க மட்டன் குழம்பு வச்சா அதுவும் அவங்களுக்கு பிடிக்கும் மட்டன் குழம்பு பார்த்திங்கனா நார்மலாக நான் கேஸ் அடுப்பில் செய்யாமல் மண் சட்டி யூஸ் பண்ணி விறகடுப்புல விறகடுப்புல சமைச்சி கொடுப்பேன் விறகடுப்புலியும் பாத்திங்கனா அது க்ரேவி ம மசாலா அரைக்கிறக்கு வந்து ஆட்டுக்கல் யூஸ் பண்ணி ஆட்டுக்கல்லை அரைச்சு குழம்பு வச்சி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த மாரி செய்யும்போது டேஸ்ட்டு அதுவும் அந்த அந்த காலத்தில் பாட்டி எல்லாம் சமைச்சாங்கல்ல அந்த மாரி அது ஒரு டேஸ்ட்டு வரும் தனியாக அது அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதை பற்றி நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அவங்க வந்து அதே மாரி வீட்டில் போய் செஞ்சு பார்த்தாங்க நல்லாருக்குன்னு சொன்னாங்க அந்த ரெஸிப்பி பார்த்திங்கனா இப்போ வந்து நம்ம அரை கிலோ ஆட்டுக்கறி செய்யறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ பெரிய வெங்காயம்னா ஒரு நாலு வெங்காயம் நறுக்கிக்கணும் வெங்காயம் மிளகா தேவையான மிளகா தேங்காய் அப்புறோம் பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வட சட்டியில் போட்டு நல்லா மா விறகடுப்புல பற்றி வச்சி நல்லா வதக்கி எடுத்து அதை வந்து அம்மிக்கல்லை அம்மிக்கல்லயோ ஆட்டுக்கல்லையோ அது அளவுக்கு தகுந்த மாரி கம்மியாக அளவில் இருந்துச்சு அப்படின்னா அம்மியில அரைச்சிக்கலாம் அதே அதிகமான அளவு அப்படின்னா ஆட்டுக் கல்லை ஆட்டி அதை தாளிச்சு மட்டனை வந்து நல்லா வேக வச்சிக்குணும் தண்ணில போட்டு வேக வச்சி தண்ணியை எடுத்து வச்சிர்ணும் அப்புறோம் ஒரு எண்ணெய் ஊ எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு அந்த ஆட்டி வச்சத வந்து ஊற்றி கொதிக்க வச்சி எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்